அவ்வளோ தானே தமிழ்நாட்டு பாரம்பரியம் பாராம்பரியமா முறைகளுக்கு ஆண்டு ஆண்டு பெண் பொறுப்பாக பொறுப்பாக நான் எங்கள் குடும்பத்து நிலவரங்கள் என் பாட்டன் பாட்டனார் எப்படி சம்பாதிச்சாங்களோ அப்படி நாம்மளும் சம்பாதிக்கலான்ட்டு எப்ப இருக்கிறோம் சம்பாதிச்சோம் படிக்கிறவங்க படிக்காதவங்க இல்லை வேலைக்கு போறவங்க போகாதவங்க இப்படிலாம் வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் அவங்கவுங்க பொறுப்பில் அவன் ஒரு வேலை செஞ்சால் தான் ஒரு குடும்பம் உருவாகும் அந்த குடும்பத்தில் எப்படி தகராறு தப்பு எல்லாம் அது அதுலேயும் இல்லாம வரிசையாக அவங்கவுங்களும் சம்பாதிச்சி ஒரு பொறுப்பில் இருந்தால் தான் சும்மா வீட்டில் இருக்கிறத்துல ஒன்றும் புள்ளைங்கப்படாது சம்பாதிச்சா தாங்க அதுக்குள்ளே வருமானம் வரணும் சாப்பிட முடியும் பிள்ளைங்கள படிக்க வைக்கலாம் படிக்க வைச்சாக்கா அவங்க ஒரு கவுர்மெண்டு வேலைக்கு போகலாம் வேலை வித்து கிடைக்கறத்துக்கு போகணும் அவங்களும் சம்பாதிக்கணும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணத்துலேயும் பொண்ணு மருமக மகன் இவங்க எல்லோரும் ஒரு வேலைக்கு போனால் தான் அந்தந்த வேலையும் பார்த்து சம்பாதிக்க முடியும் ஒரு ஆளாளுக்கு ஒரு வேலை பத்துரூவா சம்பாதிச்சா தான் பத்துரூவா மிச்சப்படுத்த முடியும் அப்படியெல்லாம் மிச்சப்படுத்தினா தான் அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும் படிக்க வைச்சாக்கா இன்னும் இன்னொரு ஒரு ஒரு வேலை வித்துக்கு போகலாம் படிக்க வைக்கலாம் வேற இப்போ வீட்டுலல்லாம் சம்பாதிக்கறதுனா பெண்களாலதான் மிச்சப்படுத்த முடியும் ஆண்கள் சம்பாதிக்கலாம் கொண்டாந்து கொடுக்கலாம் பெண்கள்கிட்ட பெண்கள் பார்த்துதான் பத்துரூவா மிச்சப்படுத்துறதும் பத்துரூவா மிச்சம் இல்லாததும் அவங்கதான் கொடுக்கணும் பார்க்க வேண்டியது அவங்க தான் நாம் என்ன சோம்பேறியா வீட்டில் இருக்க கூடாது இந்தோ போகிறோம் ஒரு களை வெட்ட போகிறோம் ஒரு அதுக்கு இதுக்கு போகிறோம் பத்துரூவா சம்பாதிச்சி வரணும் ஒரு மம்பட்டிய தூக்கிகிட்டு வேலைக்கு போனால் தான் பத்துரூவா கிடைக்கும் ஒரு வேலை மட்டும்தான் ஒரு வேலைக்கு போகணும் சும்மா வீட்லயே இருந்தாலும் சோம்பேறிதனம் பண்ணிங்கனாக்கா சோம்பேறிதனம் பிடிச்சாக்கா சோற்றுக்கு தான் நஷ்டம் இப்படிப்பட்ட எங்கள் வீட்டில் களை வெட்ட போவோம் வந்தாக்கா வீட்டுக்கு வந்து நான் என் குடும்பமும் நல்லா குடும்பம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பையன் ஒருத்தன் இருக்கிறான் பையனை படிக்க வைவச்சேன் படிக்க வைச்சேன் அவன் எட்டாவது படித்தான் இதுக்கு சரியாக படிக்க வைச்சேன் போலீஸு வேலையக்கூட படிக்க வைச்சேன் அது ட்ரைனிங் போய்ட்டு பெயில்லாகி போய் வீட்ல இருக்கிறான் அவன் சம்பாதியத்துக்கு இல்லாத வேற ஒரு சும்மா சும்மா இருக்க சம்பாதிக்கிறான் நானும் சம்பாதிக்கிறேன் ஏதோ என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு எங்களுடைய ஜாதி முறைக்கு ஒரு மேளம் தாளத்தை அடித்து அப்படியே ஒரு பத்து அஞ்சு சம்பாதிச்சிட்ருக்கோம் வேற காட்டில் உள்ள காடும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதாவது கூலி வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும் எங்கள் வீட்டில் களை வெட்ட போனால் தான் அவங்க சாப்பிட முடியும் இப்படியெல்லாம் நாங்கள் சம்பாதிச்சாக்கா என் மவன் கொடுக்கணும் என் மவனுக்கு சம்பாதிச்சி வைச்சாக்கா மன் பேரபுள்ளைகளுக்கு வச்சுருக்கணும் இப்டிப்பட்ட இதுக்கெல்லாம் நம்ம ஒழுக்கமாக பாடுபட்டு ஒரு அங்கே இங்கேன்னு இல்லாம பராமர குடும்பத்தில் வாழணுமுன்னாக்கா இப்படியெல்லாம் இருந்தால் தான் இருக்க முடியும் இல்லைனாக்கா ஒன்றும் அதில் இது இல்லாம இருக்கும் பத்துரூவா சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாதான் முடியும் சும்மா வெட்டித்தனமாக திரிஞ்சிட்ருந்தாக்கா நானும் திரிஞ்சேன் ஒரு காலத்தில் இப்போ ஏதோ என்னால் முடிஞ்சது என்னுடைய வயிசுக்கு தகுந்தமாதிரி ஏதோ ஒரு அங்கங்கே கூப்ட்டாக்கா ஓடுவேன் ஒரு விஷேசத்துக்கு மேளம் அடிக்க போவோம் பெரிய விசேஷத்துக்கு போவோம் இப்படிலாம் போக வர இருந்துக்கிட்டுருக்கோம் இப்போ பையனும் இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு தான் போகிறான் இன்னும் கவுர்மெண்ட்டு வேலை கிடைக்கல வீட்டில் மருமகள் இருக்குது நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் இருக்கிறோம் மவன் மருமவள் இருக்குது ஏதோ எனக்கு தகுந்தமாதிரி ஒரு ஒரு குடும்பம் அப்படி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு அப்படி நம்ம காலத்தை கழிச்சுட்டு வறேங்க இதாங்க வந்து எங்களுடைய பொழைப்பு அவ்வளோதான் நம்ம என்ன இப்போ இதுக்கு மேலேயும் சம்பாதிச்சி ஒரு காடுங்கரை இல்லை ஒரு அது இது இல்லை கூலி வேலை செஞ்சிதாங்க பாடுபட்டு இதுமாதிரி கஷ்டப்பட்டு செஞ்சிக்கிட்ருக்கிறோம் இல்லைனாக்கா அதெல்லாம் ஒன்றும் முடியாது சாமி என்ன பண்ணுறது எங்களுடைய நேரம் காலங்கள் அப்படி இருக்குது இதுவரைக்கும் எந்த செய்யாத தொழில்லா எல்லாம் செஞ்சுதான் பிழைக்குறோம் வேற பிழைக்கிற வழி இல்லாமல் இதுமாதிரி தான் செஞ்சிக்கிட்ருக்கிறோம் நம்ம எவ்வளோதான் சாமி பண்பாடு நம்ம இருக்கிற வரைக்கும் இவ்வளோதான் வேற இது அப்புறம் என்ன பண்ணமுடியும் இப்படி பிழைக்கிற வழியை பார்க்க வேண்டியதுதாங்க அவ்வளோ தான்